எனக்கு பிடிச்சது வந்து எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும் பூச்செடி நெல் எல்லாமே பண்ணுவாங்க நல்லா இயற்கையாக சூழல் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது காலையில் எழுந்தவுன்னே பூ அறுக்க போயிடுவோம் நெல் நடுவாங்க நெல் நல்லா இயற்கைதான் எங்களுக்கு தண்ணியெலாம் ப பற்றாக்குறையே வந்ததில்லை தண்ணி சேம்பரம் நல்லா இருக்குது எங்கள் அம்மா வீட்டு வீட்லெலாம் நல்லாயிருக்கும் அங்கே அதே மாதிரி எங்கள் புருஷன் வீட்டில் வந்து இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு கொடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாயம்தான் நாங்களும் பார்த்துட்டுக்குறோம் ஆனால் மழை பேஞ்சால் மட்டும் தான் தண்ணி கிணத்துலலாம் இருக்கும் தண்ணி மாடு வளர்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் மாடு பார்த்துக்குறோம் தீவனப்பயிர் வச்சுருக்குறோம் இயற்கையாக நல்லாயிருக்குது அதுவும் ஒன்றும் பிரச்சின இல்லை அம்மா புருஷன் வீட்டில் எங்களுக்கெலாம் வந்து தண்ணி இருக்குது கிணத்துலலாம் தண்ணி இருக்குது போர் போட்டிருக்குறோம் விவசாயம் பார்த்துட்டுக்குறோம் மாடு இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்சிருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது விவசாயம் அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க வேலைக்கு போகிறாங்க எதுவும் பிரச்சின இல்லை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு நல்லாயிருக்குது அப்படி ஒன்றும் கஷ்டமெல்லாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு சூழலும் நல்லாயிருக்குது அதனால் எங்களுக்கு இந்த எங்கள் ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது